எங்கள் ஊரில் வந்து பயணிக்கிற இடம் வந்து தூ தூத்துக்குடி தான் தூத்துகுடியில வந்து மக்கள் இப்போ விருப்புகிற இடம் தூத்துக்குடியாக இருக்குது ஏன்னா முந்திலாம் வந்து அவ்ளோவாக டூரிஸ்ட்டு ஸ்பாட் கிடையாது இப்போ வந்து காலப்போக்கில் நிறைய இடங்கள் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு கரணம் என்னென்னா மக்கள் ஜென்ரேஷன் அதிகமாக கூடம் பொழுது இப்போ இடங்கள் புதுசு புதுசாக உருவாயிருக்கு இன்னோன்னு சொல்லப்போனன்னால் எங்கள் இதில் மெயினான இடம் வந்து இப்போ முத்து கடற்கரை பீச் வந்துருக்கு அங்கே வந்து இப்போ வந்து கோடை விடுமுறைக்குலாம் அதிக வெப்பத்தின் காரணமாக இப்போ எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எப்ப வேணாலும் மக்கள் வந்து இப்போ அதிகமாக வந்துருக்க முத்து கடற்கரை பீச்சில் எப்போ வேணாலும் மக்களை பார்க்கலாம் காலையில் பார்த்தனா உடல் நடைப்பயிற்சிக்காக வராங்க அதிக நோயாளிகள் சக்கரை நோயாளிகள் இப்படி நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கியத்திற்காக நடை பயிற்சிகள் வந்து பண்ணுறாங்க அங்கே உள்ள பார்க்கன்னா நல்ல கடற்கரை காற்று நல்லா அதில் உட்காந்து பேசலாம் நாங்க கா நாங்களாம் வந்து சாயந்தரம் போயிட்டோன்னா பத்து கடைசி மணிவரைக்கும் அதில் உட்காந்து தான் வருவோம் நல்ல ஆரோக்கியமான காட்சிகளை நாம வந்து ந போட்டிங் இருக்கிறது இன்னும் வெளியூர் ஜ ஆட்கள்லாம் இங்கே வர்றது வந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க உட்காந்து நிறைய கடைகள் இருக்கு ஊஞ்சல்கள் இருக்கு அதனால நல்ல பொழுதுபோக்கான ஒரு இடம் வந்து சொல்லப்போனால் ஏன்னா இந்த முத்து ந கடற்கரை பீச்சு இன்னும் மேலும் சொல்லபோனேனால் பனிமய மாதா கோவில் பனிமய மாதா கோவிலுக்கு திருவிழா டைமுலலாம் நிறைய ஹோட்டல்ஸுலாம் இங்கே இருக்குது எஸ்ஆர்எம் ஹோட்டல்லு இன்னும் நிறைய ஹோட்டல் வந்து அவ்வளோ ஹோட்டல்ஸுகளும் வெளியூர்லருந்து வர்ற மக்கள் புக்கிங் ஆயிரும் வெளியூர் பாம்பே மெட்ராஸு அப்புறம் ஸ்ரீலங்கா சிங்கப்பூரு இப்படி ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க மாதாவுடைய திருவிழாக்கள் பத்துநாளும் ரொம்ப திருவிழா வந்து க்ராண்டாக ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்போ வந்து மக்கள்லாம் வந்து தங்குறதுக்கு மக்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு இருக்கும் மாதவுடைய புதுமைகளை வந்து அறிஞ்சு அந்த பத்து நாளும் ரொம்ப சிறப்பானாதாக இருக்கும் அந்த பத்துநாளுமே தூத்துகுடிகளுக்கு ரொம்ப பொன்னான காலமாக அது இருக்கும் சமீபத்தில் தேர் திருவிழா தேர் திருவிழா தேர் திருவிழாலாம் ரொம்ப அதிக மக்கள் வந்து போயிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் ஃபாரினர்ஸு வெளி வெளிநாட்டு மக்கள்லாம் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க இன்னும் பக்கத்து கோவில்கள் இங்கே சிறப்பான தொழில்ன்னு சொல்லபோனேனால் உப்பு உப்பு தயாரிக்கிறது உப்பில் வந்து த மக்களுக்கு இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கே ஃபேமஸுன்னு சொல்லபோனேனால் வாழப்பலம் இனிப்பு மக்குரோன்னு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே இருந்து வாங்கிட்டு போவாங்க இன்னும் இன்னும் இந்த சுற்றுவட்டாரத்தில் போனால் முயல் தீவு இருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது இங்கே தூத்துகுடியில் சூட்டிங் படம் எடுக்கிறதுக்கு கூடிய இப்போ சமீபத்தில் எடுத்த படங்கள்லாம் சுறா மற்றும் சிங்கம் இப்படி நிறைய படங்கள்லாம் இங்கே ஓடிச்சு இன்னும் பக்கத்து இடத்துல போனால் கிராமங்கள் புன்னக்காயல்ங்கிற கிராமம் இருக்கு இங்கே வந்து சவேரியார் வந்து இருக்கார் புனித சவேரியார் வந்து அங்கே தங்கி இருந்து ரொம்ப அவர் கையால் கட்டப்பட்ட கோவில் இருக்குது இன்னோன்று நம்ம என்ன புன்னக்காயல் வந்து நிறைய அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் வந்து அங்கே உள்ள பில்டிங்லாம் அங்கே இருந்து இடிஞ்சு விழுந்து அங்கே இருக்க அங்கே நிறைய தொல் பொருள் ஆராய்ச்சிலாம் அங்கே இருக்கு இன்னும் சொல்லபோனேனால் அந்த இடம் வந்து மூணு இடமும் தண்ணியால் சூழப்பட்டு ஒரு பக்கம் தான் கரை இடையில கூட தண்ணி அதிக தண்ணி அங்கே வெள்ளத்தால் சூழப்பட்டது ஒருத்தராலும் அங்கே சாப்பாடு பொருள் யாரும் வெளியே வரமுடியாது யாரும் உள்ள போவும் முடியாது அந்த அளவுக்கு தண்ணி சூழ்ந்தது அப்படி இருந்தாலும் வான்வெளி மூலம் ஹெலிகாஃப்ட்டரும் கடல் வழியாக மக்கள் நிறைய மக்கள் வந்து உதவி செஞ்சாங்க கடல் வழியாக தான் அந்த உணவு பொருட்கள்லாம் எடுத்து அங்கே கொடுத்தாங்க அது போல் மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க அந்த ஊரில் வந்து இன்னும் சொல்லபோனேனால் அவ்வளவும் கடல் தொழில்னால அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சனால நிறைய மக்களை காப்பாற்றுனாங்க சேதாரங்கள்லாம் நிறைய அங்கே அது நிறைய கடல் தண்ணியினால் வீடுகள்லாம் அழிக்கப்பட்டது அதனால் போட்டுகள்லாம் சேதாரம் ஆச்சு ஆனால் கடல் மக்கள் அங்கே வாழ்றாங்க சவேரியார் வாழ்ந்த காலத்துலேயே எங்களுக்கு சவேரியார் வந்து நல்ல மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிப்புட்டார் எங்க முன்னோர்கள் வாழ்ந்த அவங்க வந்து சவேரியார் உடைய பொருட்கள் பண்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது இன்னும் மற்றும் சுற்று மற்ற இடத்துல போனால் அதே த தொட்டு பார்த்தேனா ஆலந்தலை மணப்பாடு ஒவ்வெரி இந்த மாதிரி புனித இடங்கள்லாம் இருக்கு சவேரியார் மனப்பாடில் வந்து அவர் ஒழிந்து இருந்த கொகை இருக்கிறது அங்கே இருந்து அவரும் ப அவருடைய காலத்தில அவங்க வாழ்ந்த காலத்தில் இந்த மக்களுக்கு பணியாற்றின காலத்தில் மற்ற பிற இனத்துனால அவர் தாக்கப்படும் பொழுது அவர் ஒழிந்து இருந்து இருந்து கடவுளை வழிபட்ட இடங்கள் இப்படி இருக்கிறது அப்புறம் இன்னும் மேற்கொண்டு சொல்லபோனேனால் ஆலந்தலையில் பெரிய அரசர் கெபி இருக்கிறது அங்கும் கடல் தொழில் தான் அப்புறம் ஒவ்வெரி ஒவ்வெரிக்கு போனேன்னா அங்கே கப்பல் மாதான்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கு அந்தோனியார் கோவில் இருக்குது இன்னும் டூரிஸ்டு இடம் நிறைய இருக்கு திருச்செந்தூரில் வந்து முருகர் கோவில் இருக்கு நிறைய ம நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு கடலில் வந்து குளிப்பாங்க அப்படி ஆள்கள் வந்து வந்து போய் இருப்பாங்க அங்கே திருவிழா காலங்கள்லாம் அங்கேலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா நாட்களும் அந்த திருவிழா நாட்கள்லாம் ரொம்ப அழகா கொண்டாடப்படுவாங்க இன்னும் அதற்கு அப்புறம் போனால் பெரியதால பெரியதானையில் வந்து மணல் மாதா கோவில்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து இந்த கண்டுபிடிக்கப்பட்டது பெரிய அந்த கோவில் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையன் தான் அந்த சிலுவத்தை எடுத்து இருக்கான் அது வந்து உள்ளே போகப்போக பெரிய ஒரு கோயில்லாம் உள்ள ம மணல் குள்ளே புதஞ்சி இருந்து இருக்கு அந்த ஆலையம் அதற்கு அப்புறம் கண்டுப்பிடிக்கப்பட்டு அதற்கு மேலையும் அந்த கோயிலை வந்து அவங்க கட்டியிருக்குறாங்க இன்னும் இப்போ நிறைய அந்த கடல் ஒட்டி இருக்கிற எல்லாமே கிறிஸ்துவ கோயில்கள்லாம் நல்லா அழகு உள்ளதாகவும் ரொம்ப இதாக இருக்கும் இந்த மெயினாக வந்து மீன் மீன் நான் அப்போ கடை வெளியூர் காரங்களாம் கடல் இல்லாதவங்களாம் அவங்களாம் ட வீட்டுக்குலாம் கெஸ்ட்டு வரவுங்களாம் அவங்களாம் மீன்கள் தான் இப்போவும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான மீன்கள் அப்புறம் இறால் வகைகள் இந்த மாதிரிலாம் நாங்கள் சமைச்சு கொடுப்போம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரும்பாலும் வெளியூர் காரங்க வந்து கடல்புரத்தில் இருக்குறக்கு இந்த திருவிழாவ லீவ் டைம்மில் இங்கே தான் இயற்கை காட்சிகளை சுவாசிக்கிறதுக்காக இங்கே வருவாங்க அங்கே உள்ளவங்களாம் இந்த கோடை விடுமுறைக்கு பெரும்பாலும் இங்கே வந்து தங்கி இருந்து அவங்க அவங்களுடைய ஹாலிடேயை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க இன்னும் திருவிழா நாட்களுன்னா இன்னும் அதிக மக்கள் இங்கே வந்து தங்கி இருந்து அவங்களோடைய நாள்களை இங்கே தான் செலவழிச்சிட்டு போவாங்க